இப்போ வந்து பைக் பைக் ஓட்டும்போது வந்து அதோட நன்மைகளும் இருக்கு தீமைகளும் இருக்கு இப்போ நன்மைகள் என்னென்னனா சீக்கிரம் போகலாம் இப்போ இந்த இங்கேயிருந்து கீழ் காங்கேயத்துலேருந்து சென்னைக்கு போகணுன்னா ஒரு அரை நாள் ஒரு நாள்கிட்ட ஆகும் ஆனால் நல்லா பயணிக்கலாம் அப்படி பயணிக்கும் போது தொடை வலி முதுகு வலி அந்தமாதிரி வரும் அப்புறம் நல்லா கவனத்தோடு ஓட்டணும் நல்ல பயிற்சியோடு ஓட்டணும் அதேமாரி நல்ல கவனத்தோடு ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டுக்கணும் ஹெல்மெட் போட்டு ஓட்ணும் அப்புறம் லைசென்ஸ் ஆர்சி புக் எல்லாம் இன்சூரன்ஸ் எல்லாம் வைச்சிருக்கணும்

பைக் ஓட்டும்போது உடம்பு வலி அந்தமாதிரி வரும்போது கூட இன்னொருத்தவங்களை கூட்டுன்னு போகணும் எதாவது ஆச்சுன்னா எதாவது என்னென்னு பாக்கிறதுக்கு அப்புறம் லாங் லைஃப் டிராவல்னா இந்த இது ஃபஸ்ட் எயிட் மெடிக்கல் பாக்ஸ் எடுத்துட்டு போகணும் பைக்கில்